நாங்கள் இப்போ சிறு சிறு வயசில் வந்து வெளியில் கட்டலில் படுத்துகிட்டு ஆகாயத்தை பார்த்துட்ருப்போம் அப்போது வந்து சந்திரன் முழு சந்திரனுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் போகுது அப்புறம் பல நட்சத்திரம் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறத அதெல்லாம் பார்த்துட்ருப்போம் அப்போ அந்த மேகமெல்லாம் போய் அந்த நட்சத்திரத்தை மறைச்சு மறுபடியும் அந்த நிலா வெளியே வரது இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருப்போம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சிறு வயசில் அது ஒரு அனுபவம் எங்களுக்கு